ஹலோ ஏனுங்க யாருங்க ஆமாங்க வ ஆமாங்க வளர்மதி பூக்கடை நாந்தாங்க ஏங்க ஒரு கிலோ வேணுமா என்ன விசேஷமா சரி சரி சரி அப்போது மைசூர் ரோஸு என்னன்னா கலரு ஆ ஒரு ரோஸு அஞ்சு ரூபாய் வெலை அதில் நீங்கள் கேக்கு கேட்குறேன்னா அதிகமாக கேட்டிங்கனா ஃபங்ஷனுக்கெல்லாம் ரெண்டாயர ரூபாய்க்கு மேலே வரும் இல்லை சரிங்க சரி சரி வாங்க வாங்க கொடுக்குறேன் எடுத்து வைக்குறேன் புதுசாகவே

இல்லை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்போதான் இன்னும் ரெண்டு சேர்த்து போடுவோம் இல்லாட்டி நாங்கள் அளவாகத்தான் அளந்துட்டு வருவோம்

எத்தனை மணிக்கு வரீங்க

ஆ சாமந்தி சாமந்தி இருக்குது குண்டுமல்லி இருக்குது சின்ன சின்ன ரோஸ் சின்ன ரோஸ் கலர் கூட இருக்குது என்னென்ன வேணுமோ வந்து பாருங்க வந்து வீட்டுக்கு வேணுன்றத வாய்ங்கிலாம் அல்லது ஃபங்ஷனுக்கு வேணுங்கிறதையும் வாய்ங்கிலாம் வாங்க ஆ அப்போ நீங்கள் சனிக்கிழம நைட்டு வாங்க சாயங்காலம் ஆ காலையில் ஃப்ரெஷ்ஷாக வரும் நாங்கள் அதை தண்ணிக்குள்ளே பதிவு பண்ணி வச்சிருக்கணும் அப்போதான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் திறந்துடுவோம் நீங்கள் வேணுன்னால் நாலரைக்கு வாங்க பூ காலையில் தான் பூ அழகாக இருக்கும் என்னங்க ஆமாம் நாங்கள் இருப்போம் கண்டிப்பாக இருப்போம் வளர்மதி கடைன்னு கேட்டு வாங்க எங்களை காமிக்குவாங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க ஆ சரி சரி சரி சரி அப்படியெல்லாம் கொடுப்போங்களா ஒரு ஃபங்ஷனுக்கு ம் இன்னோரு நாள் தேடி வரணுமில்ல அதனால் நல்லாதானே வாங்கணும் ம் சரிங்க வாங்க ஹலோ ஆ என்னங்க ஆ சரி சரி ரோஸ் வந்து ரெண்டு கிலோவா ஆ சரி சரி வாங்க ஆ சரி